நாங்கள் வந்து மீன் பிடிக்க போவோம் மீன் பிடிக்க போகும்போது எங்களுக்கு எதிர்பாராமல் மீன் ஒன்றும் கிடைக்காது காற்று வந்துடும் சூறாவளி வந்துடும் மழை வந்துடும் அந்த சூழ்நெலையிலையும் நாங்கள் இருப்போம் அப்போ வந்து பக்கத்தில் கண்ட்ரிலேருந்து அங்கேயிருந்து பிரச்சனை பண்ணுவாங்க அதையும் தாண்டி வருவோம் நாங்கள் அந்த பக்கத்து கண்ட்ரிக்கு போனாக்கா அவங்க ரெண்டு பேரும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி நிறையா வாட்டி திரும்பி வந்துருக்கோம் அப்போது சு நாங்கள் மழை இல்லைன்னு சொல்லுவாங்க வானிலையில் மழை இல்லைன்னு சொல்லுவாங்க உள்ளுக்குள்ளே க கடலுக்கு போன்னோடனே மழை வந்துடும் ஒரு மீன் கூட வ கிடைக்காம நாங்கள் அவ்வளோ க கஷ்டப்பட்டு வருவோம் மே மாதத்துல பார்த்திங்கன்னா அந்த மீன் இனப்பெருக்கத்தினால மீன் கிடைக்காது எங்களுக்கு அப்போ அந்த அப்படிப் பட்ட சூழ்நெல எங்களுக்கு வரும் அதெல்லாம் தாண்டிதான் நாங்கள் இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் இப்போ நிறையா வாட்டி போவோம் நிறையா மீன்கள் கிடைக்கும் ஒரு வாட்டி போவோம் மீன் போயிட்டு சும்மாவே வந்துடுவோம் அந்த மாதிரி சூழ்நெலலாம் எங்களுக்கு இருக்கும் அடுத்து